ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை போன்ற போன்றவற்றில வந்து தமிழ் வந்து சிறந்த முறையில் கொண் பயன்படுத்துறார்கள் ஆனாலும் இப்போ வந்து ரேடியோன்னா இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம ரேடியோ காதால் கேட்போம் அப்போ வந்து தமிழ் சேனல் ஆரம்பிச்சிடோம்னா எல்லாம் ஃபுல்லாக தமிழாக தான் இருக்கும் தமிழ்னாலும் ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அந்தலோட அந்த விளையாடுறதோட நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி தமிழில் வந்து வர்ணனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு நம்மளுக்கு தமிழ் இப்படி கேப்டன் வருகிறார் பந்து அடிக்கிறார் வீசுகிறார் அப்படிங்குற மாதிரி ஒரு வர்ணனை இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தமிழில் கேட்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப மனதுக்கு தே இதம்மாக இருக்கும் ஆனால் இப்போ டிவியில் எல்லாம் வந்துட்டோம்ன்னா தமிழ் சேனல் ஓபன் பண்ணாலும் தமிழ் சேனல் ஓடும் இருந்தாலும் அதில் வந்து இங்கிலீஷும் கலந்த மாதிரி தான் வரும் இங்கிலீஷும் கலந்து இருக்கும் தம் தமிழ் சேனல்லயே இங் இங்கிலீஷும் கலந்து தான் வருது நம்மளுக்கு தமிழ் மட்டும்ங்கிற மாதிரி பயன்படுத்துகிறது இல்லை நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்தோம்னா செய்திகள்லாம் தமிழில் தான் வருது இருந்தாலும் ஆங்காங்க கொஞ்சம் ஒரு ட்வெண்ட்டி பர்சென்ட்டேஜு டென் பர்சென்ட்டேஜு அப்படிங்கம்போது இங்கிலீஷ் அப்படி அந்த வார்த்தைகள் கொண்டு வரறாங்க நியூஸ் பேப்பர் பெரும்பாலும் வந்து தமிழில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் நியூஸ் பேப்பர்னு எடுத்துகிட்டோம்னா தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு ட்வெண்ட்டி பர்சென்ட்டேஜ் வந்து இருபது பர்சென்ட்டேஜ் வந்து இதில் கொண்டு வந்தடுறாங்க இங்கிலீஷ் கொண்டு வர்றாங்க அப்புறம் மறுபடி பார்த்தோம்னா ரேடியோவில் முன்னே மாதிரி ரேடியோ இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது இல்லை ரேடியோ என்னைய பொறுத்தவரைக்கும் ரேடியோ வந்து பக்காவா முன்னடி வந்துட்டு இருந்துது இப்போ டிவியில் ச பாதி ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டேஜ் முப்பது சதவீதம் வந்து இங்கிலீஷாக தான் வந்துட்டுருக்குது தமிழ் சேனல் பார்த்தாலும்மே ஆனால் நியூஸ் பேப்பரில் ஒரு அதில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி வருது தமிழில் வந்து முழுமையாக ஒரு நூறு நூறு சதவீதம் வந்து எல்லாத்துலேயும் கொண்டுட்டு வர்றதுன்னா இனிமேல் நம்ம ரொம்ப முயற்சி எடுத்து அதுக்குன்ட்டு இங்கிலீஷை ஒழிக்கக்கூடாது ஹிந்தியை ஒழிக்கக்கூடாது எல்லாம் மக்களும் நம்மளோடு கலந்து இருக்காங்க அப்போது இப்போ வந்து நம்ம மொபைல் எல்லாம் பார்த்துட்டோம்னா எல்லாம் இங்கிலிஷ் தான் தமிழுங்கும் போது ஒரு சில ப படிக்க முடியாத படிக்க தெரியாதவங்க தான் வந்து அந்த தமிழ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் பெரும்பாலும் இப்போ எல்லாம் இங்கிலீஷ் தான் அதிகமாக கலந்து வந்துட்டு இருக்கு நம்மக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் இனி வருங்காலத்தில் வந்து தமிழை வந்து அதிகமாக கொண்ட்டு வந்துட்டு கொண்ட்டு வரமாதிரி நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணும்